ஹலோ சொல்லுங்க ம் ஆமாங்க ம் கிலோ மீட்ரு பொருத்துதாங்க கிலோ மீட்ரு பொருத்து அப்புறம் நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப்பா

ம் போடுவோம் நீங்கள் சொல்கிற இட நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் ஆஃப்பனவராக இருந்தால் வெயிட்டிங் சார்ஜ் தேவை இல்லை அதுக்கு மேலே போனால் வெயிட்டிங் சார்ஜ் வேணும் ம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடுவோம் சரிங்க சரிங்க

ம் சரிங்க நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துடுவேன் என்ன டைம் சொல்கிறிங்களோ அந்த டைம்முக்கு நீங்கள் சொல்கிற இடத்துக்கும் வந்துடுவேன் ஒரு கிலோ மீட்ருக்கு இருபத்து ரெண்டுருபா வாங்குகிறோம் இப்போ எல்லாம் பெட்ரோல் வில ஏறி போச்சு இல்லைப்பா ம் இல்லை எல்லோரும் வாங்கிறது தான் பார்த்துக்கலாங்க ஆனால் எல்லாம் இப்போ ட்ரைவர் பேட்டா ட்ரைவர் சம்பளம் எல்லாம் ஏறிடுச்சி பெட்ரோல் விலையும் தாறு மாறாக ஏறிடுச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் வாங்க

ம் சரி எல்லோரும் வாங்கிறது தாங்க எல்லோரும் வாங்கிறது தாங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை நீங்கள் லஞ்ச்சு இது பண்ணிணாலும் பண்ணாட்டியும் ட்ரைவர் பேட்டா கொடுத்தாகணும் நாங்கள் கொடுத்தாகணும் ஆமாம் டோல்கேட் நீங்கள் பார்த்துக்கணும் இருந்துதுனால் ம் பார்த்துக்கலாங்க பண்ணிக்கலாங்க டைம் சொல்லிருங்க ஆ டைம் சொல்லிருங்க ரெடியாக இருங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிக்கப் பண்ணிக்க வந்துடுறோம் இடம் சொல்லிருங்க டைமும் லொக்கேஷனும் சொல்லிடுங்க ஓகேங்க ஓகே ம் ஓகே தேங்க் யூ ம்